பெட்ரோல் விலை ஏறி இருக்கிறதுனால் பார்த்தீங்கன்னா பைக்கிங் வந்து ரொம்பவே பாதித்து இருக்குனு சொல்லலாம் ஏன்னால் பெட்ரோல் விலை கம்மியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துக்கு போக முடிஞ்சுது நிறைய பேர் வந்தாங்க எல்லாேரும் ரொம்ப தூரம் போய்விட்டு வர மாதிரி இருந்தது ஏன்னால் அந்த அளவுக்கு பட்ஜெட் பிரண்ட்லியாக இருந்தது அதுக்கு அப்புறம் பெட்ரோல் விலை உயர்வுனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீண்ட தூரம் போகிறது எல்லாமே ரொம்ப ஃபியூல் காஸ்ட் அதிகமாகுது அப்படிங்றதனால நிறைய பேர் வரதுக்கும் அவாய்ட் பண்ணுறாங்க அதே மாதிரி எங்களாலேயும் ரொம்ப தூரம் போக முடியலை ஏன்னால் விலைவாசி வந்து ரொம்ப பெட்ரோல் விலை வந்து ரொம்ப உயர்வாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இப்போ பெட்ரோல் யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழலுக்கு கண்டிப்பாக தீங்கு தான் ஏன்னால் பெட்ரோல்லிருந்து வெளிவர கார்பன் மோனாக்சட் அப்படிங்ற நச்சு பொருளை வந்து கண்டிப்பாக சுற்றுசூழலில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னே சொல்லலாம்